ஹலோ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் சார் நாங்கள் உங்கள் ஹோட்டலில் வந்து நாலு லேடீஸ் தங்குறதுக்கு ரூம் கிடைக்குமா சார் நிறையா ரூம் கிடைக்குமா சார்

நாலு பேரு வரோம் சார் ஒரே ரூமில் தங்கலாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க

சரிங்க சார் ரெண்டு ரூமே போட்டுக்குங்க எங்களுக்கு நாங்கள் பொம்பளைங்க வரோம் சார் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா ஹோட்டலில்

சரிங்க சார் கார் பார்க்கிங் இருக்குதா சார் காரில் வரோம் சார்

ஆ ஆ அப்போ எங்களுக்கு ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் இப்போ சாப்பாடெல்லாம் வந்து இப்போ ரூமும் சரி சாப்பாடும் சரி ரெண்ட்டு நாளைக்கு தங்க போகிறோம் சார் நாங்கள் எங்களுக்கு எதும் இது இல்லையா சார் ஆ ஆ

சரிங்க சார் எங்கே உங்களுக்கு வந்து நான் இப்போ காசு எதில் எப்படி அனுப்ப ஆ ஆ

சரிங்க சார் சரி சார் சரி சார் நீங்கள் சொன்னப்பயே நாங்கள் அட்வான்ஸ்ஸை வந்து ஃபோன் பே பண்ணிடுறோம் சார் நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு வரோம் சார் சரி சார் தேங்க் யூ சார்